ஆ மேம் வணக்கம் மேம் என் நேம் ஸ்ரீலதா ஆ மேம் நான் கொல்லுமாங்குடிலிருந்து பேசுகிறேன் மேம் ஆ நீங்கள் டிராவல் ஏஜென்ஸி வச்சுருக்கீங்க அப்படினுட்டு கேள்விப்பட்டேன் வர ஃப்ரைடே அன்னைக்கு திருவாரூர் தேர் ஃபங்க்ஷன் வருது இல்லையா மேம் அதுக்கு எங்கள் ஸ்ட்ரீட்லிருந்து ஒரு ஒரு பதினஞ்சு பேர் வரலானுட்டுருக்கோம் மேம் பஸ் அப்போ ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால் நாங்கள் உங்கள் டிராவல் ஏஜென்ஸியில் புக் இப்போ ஃபிஃப்டின் மெம்பெர்ஸுங்கிறதினால டெம்போ டிராவலர் ஓகேவாக இருக்குமா மேம் ஓகே ஏன்னால் நான் நானே இதுவரை ஓகே ஆ எவ்வளோ மேம் ஃபேர் இருக்கும் ஆ அதுக்கே த்ரீ தெளசனா மேம் ஓகே ஓகே ஓகே அதுவும் கூட்டமாக இருக்கும் மேம் உடனே கிளம்பவும் முடியாது அங்கே ஓகே ஓகே மேம் ஆ மேம் ஃபுட் ஃபுட்ஸு நீங்கள் அரேஞ்ச் பண்ணிடுவீங்களா ஏன்னால் மார்னிங் சாப்பிடாமல் தான் கிளம்புவோம் ஓகே மேம் மார்னிங் ஒரு செவன் ஓ கிளாக்கு நீங்கள் வர மாதிரி இருக்கும் மேம் நீங்கள் நான் அதுக்குள்ளே இங்கே எல்லோரையும் கிளம்ப சொல்லிடறேன் ஏன்னால் இங்கே செவன் ஓ கிளாக் கிளம்புனா அங்கே ஒரு எயிட்க்கு ரீச் ஆகிடலாம் கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் தேர் பார்க்கறதுக்கு நான் நான் இதுவரைக்கும் நான் தேரே பார்த்ததுல்ல பக்கத்தில் இருக்கேன்ட்டு தான் பேர் நான் பார்த்ததே இல்லை சரி அதுதான் இந்த தடவையாச்சும் பார்த்துருவோம் அப்படினுட்டு ஓகே எவ்வளோ மேம் ஓகே மேம் இதானே உங்கள் ஜிபே நம்பரு ஓகே நான் இப்போ கால் கட் பண்ணவொடன்னே நான் போட்டு விட்டுறேன் மேம் ஓகே மேம் ம் தேங்க்யூ ம்